நாமக்கல் மாவட்டம்ங்க நாமக்கல் மாவட்டத்தில் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலும் இருக்குங்க தனியார் ஸ்கூலும் இருக்குங்க பிள்ளைங்கள் பசங்கள் நல்லா இங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க கோச்சிங் நல்லா இருக்குது பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு இங்க நல்லா சொல்லி தராங்க மெயினா பிள்ளைங்க நல்லா இங்கே கோச்சிங் படிக்கிறாங்க பசங்களோட பசங்களும் நல்லா படிக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க இங்கே நாமக்கல் மாவட்டத்திலைங்க இங்கே வந்து தொழில் தொழில் வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே நாமக்கல்ல வந்து டிஎஃப்சி எக்சாமுக்கு இங்க நிறையா பிள்ளைங்கள் பசங்கள் எல்லாம் படிக்கிறாங்க கவர்மெண்டு சம்பந்தப்பட்டது டிஎம்சி எக்சாம் எழுதுகிறதுக்கு இங்கே நாமக்கல்ல வந்து கோச்சிங் சென்டர் நடந்துகிட்ருக்கு இங்கே நிறைய இருக்குங்க நாமக்கல்ல அதை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அது இல்லாத தொழில் வாய்ப்புக்கு இன்னும் நம்ம கொ கொஞ்சம் கத்துக்கிறவங்கள்லாம் இருந்தாங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது டைலரிங் இருக்குது அது இல்லாத டைப் ரைட்டிங் இருக்குது அதுக்கும் பிள்ளைங்க போய் கத்துக்கிறாங்க இங்கே தொழில் சம்பந்தப்பட்டதுக்கெலாம் இங்கே நல்லா டெவலப்பாகவும் இருக்குதுங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்கள் நல்லா கத்துக்கிட்டு தொழில் மேலே மேலே க போ கத்துக்கிட்டு மேலே மேலே வேலைக்கு போகுதுங்க அதனால இங்கே வேலைவாய்ப்புக்கு நல்லா இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டத்தில்